விவசாயிகள் வந்து இரவு பகல் பாராமல் ரொம்ப கடுமையாக உழைச்சு அவங்க விவசாயம் செய்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு அது போதுமான ஊதியமான்றது கிடைக்கலை அது இயற்கையாலோ ரொம்ப சதி அப்புறம் வந்து பூச்சி கொல்லியினாலும் வந்து பயிர் செய்ய முடியல அப்புறம் இந்த மழை பேஞ்சு காஞ்சு போகுது மழை பேஞ்சு அதாவது தா பயிர் அழிஞ்சு போகுது வெள்ளம் இந்த வெயில் அதிகமாக காய்ஞ்சும் வறட்சியால் கெட்டு போகுது அதனால் விவசாயிகளுக்கு வந்து அரசாங்கம் வந்து அவங்களுக்கு வந்து ஊக்கத்தொகை மாதிரி கொடுத்து கண்டறிஞ்சு மண் பரிசோதனை அப்புறம் வந்து கறவை மாடு அவங்களுக்கு பக்கத்தில் ஆடு மாடு அவங்களாம் கொடுத்து ஒரு கடன் கொடுத்து ஒரு மானிய வெலையில் கொடுத்தாங்கன்னா அந்த விவசாயிகள் வந்து இந்த நிலத்துல பயிர் வெச்சு காப்பாற்றுன மாதிரியும் அதுக்கு ஊடுருவி பயிர் மாதிரி கறவை மாடு இந்த ஆடுங்கெல்லாம் கூட பயிர் செஞ்சு அது வளர்த்தாங்கன்னா கூடுதலான அந்த விவசாயங்களுக்கு வந்து ஒரு உந்துதலாக இருக்கும் அதேமாதிரி இந்த வறட்சியெலாம் அதிகமாக தண்ணி இல்லாமல் தண்ணி இல்லாமல் கெட்டு போகுது அது எவ்வளோ பூச்சி மருந்து வந்து அடித்தாலும் சில இது பூச்சியை அழிக்க முடியலை அது விவசாயிகளுக்கு வந்து விழிப்புணர்வுப்படுத்தி விவசாயிகளை அரசாங்கம் வந்து கொஞ்சம் கிராமம் கிராமமாக வந்து பண்ணிணா நல்லா இருக்கும் விவசாய கருவிகள் அப்புறமா ட்ராக்டரு அப்புறம் இந்த மருந்தடிக்கிற தெளிப்பான் மற்ற மற்ற எல்லா பொருளையும் கொஞ்சம் அரசாங்கம் வந்து கிராமத்துக்கும் விவசாய தொழிலுக்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து அவ்வளோ பண்ணிணா மென்மேலும் அந்த விவசாயிகளுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் அதே மாதிரி விவசாயிகளுடைய உற்பத்தி பொருளை அரசாங்கம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு கட்டுப்பாடு விவசாய விளைபொருளை கட்டுப்பாடாக அரசாங்கம் நிர்ணயிக்கணும் அப்போ தான் வந்து அந்த விவசாய உற்பத்தி பொருளுக்கு வந்து ஒரு சப்போர்டாக இருக்கும்